நான் மிகவும் சிறு வயதில் இருந்தே ஓவிய வகுப்பு கற்றுக்கொண்டேன் அதில் நான் பல அனுபவத்தை கற்றுக்கொண்டேன் அதில் சிலவற்றை நான் உங்களிடம் சொல்கின்றேன் ஓவியங்களை வரையும்பொழுதே மிகவும் உயிருடனும் உண்மையுடனும் ஒழுக்கத்துடனும் வரைய வேண்டும் அதன் திறமைகளை நாம் மற்றவர்களுக்கும் கற்றுக்குடுக்க வேண்டும் மிகவும் சிறப்புடன் வரையும்பொழுது ஒவ்வொரு ஓவியமும் பார்க்க கண் கவரும் வகையில் அமைய வேண்டும் அதை மற்றவர்கள் நம்மை பாத்து இது ஓவியம் என்று சொல்வதை விட இது தான் ஓவியம் என்று சொல்ல வேண்டும் என்பது தான் நம்மளுடைய கருத்தாகும்